ஹலோ ஸ்விகி என் பேர் தீபன் என் டிஸ்ட்ரிக் திருவாரூர் நான் ஸ்விகியில் வந்து ஃபுட்டு ஆடர் பண்ணியிருந்தேன் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு பிரியாணி ஆடர் பண்ணியிருந்தேன் ஆனால் ஃபுட்டு இன்னும் வரவே இல்லை மணி பன்னெண்டு நாற்பது ஆகுது அதனால் எனக்கு இந்த ஃபுட்டு வேணாம் நான் ஆட்ரை கேன்சல் பண்ணிவிடுறேன் என்னுதில் கேன்சல் பண்ண முடியல நீங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்லுங்க இல்லைனா உங்க சைடுலிருந்து கேன்சல் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸ்விகி